நான் அனுபவித்த எங்கள் ஊரில் திருவிழாவில் வந்து மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் மாரியம்மன் கோவில் பார்த்தீங்னா நிறையா நிறைய இந்த இது செய்வாங்க அஞ்சு நாள் வைப்பாங்க அந்த அஞ்சு நாளில் ஒரு நாள் வந்து கொடி நடுவாங்க அடுத்தநாள் மஞ்ச கோயிலுக்கு பூசைக்கு தேவையான ஒவ்வொரு ஊரும் சேர்ந்து அம்மன் அலங்காரம் இது கரகாட்டம் கரகம் எடுக்கிறது தீக்குழி இறங்குறது பால்குடம் எடுக்கிறது விளக்கு மாவு மாவிளக்கு எடுக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று செய்வாங்க இது போட்டி வைப்பாங்க நிறைய கடைகள் இருக்கும் ராட்டினம் அது இதுன்னு போட்டு நிறைய கடைகள் போடுவாங்க நிறைய ராட்டினம் பண்ணுவாங்க ஜாலியாக பிள்ளைங்க விளையாடறத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு சாமான் திங்க்ஸ் வீட்டுக்கு தேவையான திங்க்ஸ் வாங்கற மாதிரி நிறைய கடைகள் எல்லாமே போட்டு நிறைய விற்கும் கோயில் திருவிழா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு ஏற்ற மாதிரி சிலை அலங்காரம் பண்ணுவாங்க அம்மன் சிலையை பார்த்தா அழகாக இருக்கும்